நல்ல டிசைனிங்ல தைப்பதற்கு வந்து எந்த விதமான துணியை தேவைப்படும்னு கேட்டிங்கனால் கைத்தறி வகையில் ஆரம்பத்தில் கத்துக்கிறதுக்கு அதுதான் தேவைப்படும் எந்த துணியை தைச்சாலும் நழுவும் இப்போ பாலிஸ்ட்ரு இந்தமாதிரி இருந்துதுனால் நழுவும் ஆனால் கைத்தறி துணி மட்டும் நழுவவே நழுவாது நம்ம தைக்கிறப்போ சுலபமாகவும் இருக்கும் வேற எந்த துணியை நீங்கள் கொடுத்தாலும் அது ஆகாது அதில் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த துணிக்கு வேணாலும் போகலாம் அதை கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் ஈஸியாக இருக்கும் எப்படி ஈஸியாக இருக்கும்னு கேட்டிங்கனால் அந்த துணியை அப்படி மடிச்சோம்னா அந்த மடிக்கிறதிலயே அப்படியே அந்த பல்ல அப்படியே போயிகிட்டே இருக்கும் அதனால கைத்தறிதான் கரெக்டாக இருக்கும் ஏன் இலவசமாக அங்காடியில கொடுக்குறாங்கள்ல இலவச வேட்டி சேலை அதில் தைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு அவ்வளோ ஈஸியாக இருக்கும் கொஞ்சங்கூட நழுவாது